என்கிட்ட விவசாய நெலம்னு பார்த்திங்கன்னா கம்மியாகதான் இருக்கும் அதனால் நான் ஆடு மாடு இந்த மாதிரி விலங்குகளை வைச்சி தான் சம்பாதிச்சிட்டுருக்குறேன் விலங்குன்னு பார்த்திங்கன்னா நேரடியாகல்லாம் வாங்க மாட்டேன் சந்தையில் போய்தான் வாங்குவேன் மாடு வாங்கினேன் ஒரு நாற்பதாயிரத்துல பார்த்து வாங்கினேன் அதை வாங்கி வளர்த்து சினைப் பண்ணி விற்றாக்கா ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு போகும் ஆடு வாங்கினேன் ஆடு வந்து ஒரு பத்து ஆடு வாங்கினேன் கம்மி அமௌன்ட்டு போட்டு தான் வாங்கினேன் ஒரு வருஷோம் வளர்த்தேன் அது ஒரு வருஷோம் வளர்த்து அது குட்டி போட்டு செஞ்சு ஒரு நாற்பது ஆடாக எனக்கு வளர்ந்துச்சி நாற்பது ஆடும் சேல்ஸ் பண்ணும் போது எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய்ன்ற மாதிரி எனக்கு அது கெடச்சுது அந்த சம்பாத்தியம் எனக்கு சரியாப் போகுது விலங்குகளால் நான் வந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன்